எங்கள் தோட்டத்தில் வந்து கீரை காய்களெல்லாம் விளை வைச்சோம் அது வந்து நஷ்டத்துல போய்கிட்ருக்கு இடைத் நாங்கள் மார்க்கெட் கொண்டு போனாக்கால் அவங்க வந்து கம்மி விலைக்கு கேட்கறாங்க நாங்கள் ஒரு விலை சொன்னால் அவங்க ஒரு விலைக்கு கேட்றாங்கோ அதனால் நாங்கள் தரகர் மூலிமா விற்பனை செய்கிறோம் அவங்கள் வந்து லாபத்துக்கு விற்றுட்டு எங்களுக்கு லாபம் கம்மியாக கொடுக்கறாங்கோ எங்கள் விவசாயம் வந்து நஷ்டத்துல தான் போய்கிட்ருக்குது